உங்களுக்கு பாட்டு கேட்க பிடிக்குமா பிடிக்கும் நீங்கள் எந்த வகையான இசையை கேட்பீர்கள் இன்னிசை பாடல்கள் கேட்பேன் உங்களுக்கு பிடித்த பாடகர் யார் ஏஆர் ரகுமான் இளையராஜா பாடல்கள் மிகவும் பிடிக்கும் உள்ளூர் இசையமைப்பாளர் பற்றி மேலும் சொல்ல முடியுமா செந்தில் கணேஷ் ராஜலெட்சுமி மிகவும் அருமையாக பாடுவார்கள் அவர்கள் பாடலை நான் விரும்பி கேட்பேன் என்று முடித்துகொள்